எங்கள் பகுதிக்கு வந்து சுற்றுலாப் பயணிகள் அதிகமாக வருவாங்க அவங்க வந்தால் சாப்பிடறக்கேற்றவாறு இ இங்கே வந்து எல்லா உணவும் வந்து இருக்குது அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தரமானதாகவும் இருக்கும் அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பப் பிடிக்கும் அவங்க வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாமே வந்து பாரம்பரிய சமையல் முறையைத் தான் வந்து செய்வாங்க அவங்களோட உணவு ஓ பழக்கவழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இங்கே வந்து அவங்க செஞ்சு தருவாங்க அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க வந்து சமையல் செஞ்சு தருவாங்க இங்கே வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு உணவகத்தை நடத்தறாங்கன்னால் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தக் குடும்பத்தில் இருக்கிறவங்களையே அதை எல்லாத்தையும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சு அவங்க வந்து பாரம்பரிய சமையலை வெளி ஆளுகளை விட்டு சமைக்காமல் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க சமைத்து அவுங்க வர்ற சுற்றுலாப் பயணிகளை ரொம்ப நல்லா உபசரிக்கிற மாதிரி அவங்க நல்ல அவங்க உணவத் தர்றாங்க இங்கே வந்து எல்லா வகையான உணவும் அவங்களுக்குப் பிடித்த மாதிரி இருக்குது அவங்களுக்குத் தரமானதாக அவங்களுக்கு சுத்தமான உணவு வகைகளைத் தான் இங்கே எல்லாமே செய்வாங்க இங்கே சுற்றுலாப் பயணிகள் வந்து அதிகமாக வருவாங்க இந்த உணவை வந்து பிடித்திருக்குதுன்னு நிறையப் பேர் சொல்லிட்டு போயிருக்கறாங்க அந்தளவுக்கு வந்து அந்த உணவு வகைகளை வந்து அந்தக் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து நல்ல முறையாக செஞ்சு கொடுத்திருக்கறாங்க இது எல்லாமே வந்து வீட்டுத் தயாரிப்பு மூலிமா தான் நடக்குது இங்கே யாருமே வெளி ஆளுகள் மூலிமா எந்த உணவும் உணவையும் தயாரிக்கிறது இல்லை அதாவது அந்தக் காலத்தில் என்னென்ன உணவு வகைகளையெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கறமோ அந்த உணவு வகைகளை எல்லாமே இங்கே இருக்குது அது எல்லாமே வெளியில் அதிகமாக கிடைக்குதோ இல்லையோ ஆனால் இங்கே அதிகமாக கிடைக்குது அதனாலேயே சுற்றுலாப் பயணிகள் வந்து சாப்பிட்டு அவங்க மனதார வாழ்த்திட்டுப் போயிருக்கிறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுப்படி அவங்க நல்ல முறையாக உணவுகளை தயாரித்தும் கொடுத்திருக்கறாங்க இதனால் எந்த ஒரு உணவு பாதிப்பும் வர்றதில்லை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் வர்றதில்லை அதனால் இங்கே சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பேர் வாங்கின உணவகமா நிறைய இருக்குது இந்தச் சுற்றுலாப் பயணிகள் வந்து எப்போவுமே இங்கே வந்து சாப்பிட்டா அதிகப்படியான காசையும் இங்கே யாருமே கேட்கறது இல்லை அந்த உணவுக்கு என்ன தரமோ அதை மட்டுந்தான் அவங்க கேட்டு வாங்கறாங்க அதனால் இந்த உணவு வந்து யார் வந்தாலும் நல்ல முறையாக திருப்தியாக சாப்பிட்டுப் போகிற அளவுக்கு இங்கே அதிகப்படியான உணவு வகைகளும் இருக்குது எல்லா வகையான உணவுகளையும் சமைக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அதனால் யார் வந்தாலும் நல்ல முறையாக சாப்பிட்டு திருப்தியாக போகிறதுக்கு இந்தச் சுற்றுலாப் பயணிகள் எல்லோருமே இங்கே வர்ற நாங்கள் எ உ உணவு தயாரித்து அனைவருக்கும் நாங்கள் சொல்கிறது என்னன்னால் நீங்கள் எல்லோருமே வந்து நல்ல முறையாக சாப்பிட்டு திருப்தியாக போகிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க அதனால் இங்கேயே சுற்றுலாப் பய பயணிகள் அதிகப்படியான அளவு வர்றதுக்கு நாங்கள் விரும்புகிறோம்